ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பத்து மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்று மூணு பதினொன்று எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்று இருபது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பத்தொம் போது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று